ஒரு குழந்தை தொழிலாளர் வந்து எப்படி உருவாகிறாங்கனா அவங்க குடும்ப சூழ்நிலையிலேருந்து தான் உருவாகிறாங்க எப்படின்னா அவங்களால வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க ரொம்ப சாப்பிட்றதுக்கே கஷ்டப்படுறாங்க வேறு வழி இல்லை வந்து யாராச்சும் எல்லோரும் வேலைக்கு போனால் தான் வந்து நம்மளால இது சர்வே ஆக முடியும் அப்படின்ற நிலமைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க அந்தமாதிரி இருக்கிற குழந்தைகள்லாம் அவங்களோட படிப்பு அது அந்த கொழந்த வேலைக்கு போகணுன்றதால படிப்பு நிறுத்திவிட்டு வேலைக்கு போகிற நிலமையாயிடுது இந்த மாதிரி குழந்தை தொழிலாளராக இருக்கறவங்கள்லாம் எங்கெங்க வேலை செய்வாங்கன்னா இந்த உணவு விடுதி ஹோட்டல்ஸுலாம் இருக்குதுல அங்கே வந்து டேபிள் க்ளீன் பண்ணுறது அந்த சர்வ் பண்ணுற வேலை அங்கே ரெஸ்ட் விடுதிக்கு வெளியே இருக்க இந்த பேக் சைடு இருக்க ஒர்க்குலாம் இந்த க்ளீன் பண்ணுற ஒர்க்கு அந்த கட் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுற ஒர்க்கு இந்தமாதிரி வேலைலாம் செய்வாங்க அது அது அப்புறம் செங்கல் சூளை கிராமங்கள் சைடுலலாம் பார்த்தோன்னா செங்கல் சூளை செங்கல் வந்து செய்ய ரெடி பண்ணுவாங்கள்ல களிமண் பயன்படுத்தி அங்கே தான் வந்து வந்து அதிக குழந்தைகள் வந்து அந்தமாதிரி சிறு தொழில்கள் நிறையா செய்கிற இடத்துல தான் அதிக குழந்தை தொழிலாளர்கள் இருக்காங்க ஏன்னா அது அது வந்து பக்கத்துலேயும் இருக்குது அது வந்து அந்த மக்களுக்கு வந்து எதுனாச்சும் பண்ணி பண்ணணும் சம்பாரித்து வந்து கடும் சாப்பிடுணும் குடும்பத்தை காப்பாற்றணும் அந்த நிலமைக்கு தள்ளப்படுறதால தான் அவங்க வந்து அந்தமாதிரி வேலைகள்லாம் செய்ய வேண்டிய சூழலுக்கு வந்து தள்ளப்படுறாங்க அதே அதேமாதிரி இன்னொரு இடம் சொல்லணுன்னா கட்டிடம் கட்டிடம் கட்டுற இடத்துலலாம் வந்து வேலை செய்கிறாங்க இந்த இருக்கிற இந்த ஜன்னல் ஜல்லி கலவை அளந்து கொடுக்குறது அந்த இருக்கிற எல்லாம் வந்து உதவிக்காக வந்து மேஸ்திரிக்கு உதவிக்காக வச்சிட்டு நிறையா வேலை செய்கிறாங்க அதுமாதிரி தவிடு மில்லில் அரைக்கிற இடத்துல சக்கரை தொழிற்சாலையில் இந்தமாதிரி வந்து உதவிக்குன்னு வெச்சிருப்பாங்க ஒரு சில வேலைகள்லாம் அந்த மாதிரி வேலைகள்லேருந்து அதிகமாக வந்து குழந்தை தொழிலாளர்கள் வந்து வேலை செய்கிற நிலமை ஆகிடுச்சி அதுமாதிரி தீப்பெட்டி தொழிற்சாலை தயாரிக்கிற இடத்துல நிறையா காய்கறி தோட்டம் வெச்சிருக்க இடத்துல அந்தமாதிரி பருத்தி பறிக்கிற இடத்துல இந்தமாதிரி நிறையா இடத்துல வந்து இந்தமாதிரி குழந்தை தொழிலாளர்கள்லாம் வேலை செய்ய வேண்டிய நிலமைக்கு தள்ளப்பட்டாங்க அதனால் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க